ஆ வணக்கம்மா நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசர் பேசுகிறேன் ஆ ஆ வித்யலக்ஷ்மி தானே உங்கள் பேர் ஆ நாளைக்கு வெட்டிங் வெட்டிங்னு சொல்லி இருந்தேன்ல அந்த சேனை தலைவர் ஆ அந்த சேனை தலைவர் திருமண மஹால்ல வச்சு ஆ வெட்டிங்ன்னு சொல்லிருந்தேன்ல அவங்களுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு ஆயிரம் தான் லெட்டர்ஸ் தான் அடிச்சிருக்காங்க ஆனால் நிறைய ஆயிரத்தி நூறு பேர் வருவாங்களாம் நம்ம சாப்பாடு வந்து அவங்களுக்கு கம்மியாக தானே சொல்லிருக்கோம் ஆமாம் ஆ என்ன சாப்பாடு எல்லாமே ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்டா மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும் ஆ நீங்கள் சொல்லிட முடியுமா அவங்க ஒர்க்கர்ஸ்கிட்ட ஆ ஆயிரத்தி ஐநூறுன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு ரெடி பண்ணியிருங்க ம் ஆயிரம் பே இல்லை ஆயிரம் ஆயிரம் பத்திரிக்கை தான் அடிச்சிருக்காங்களாம் ஆனால் வந்து இப்போ தான் சொன்னாங்க அவங்க ஆயிரத்தி நூறு பேருகிட்ட வருவாங்களாம் நம்ம ஒரு ஐம்பது பேருக்கு ஆயிரத்தி ஐநூற்றம்பது பேருக்காகவே ரெடி பண்ணிடலாம்

ஆ பிரச்சனை இல்லைல்ல ஆ மற்றபடி சேரு டேபுள் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டிங்களா

அது எல்லாத்தையுமே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுங்க கரெக்டாக பண்ணணும் சரியா யாரும் எந்த குறையும் சொல்லிட கூடாது

ஆ சரி

ஓகே ஓகே ஓகே எல்லாமே கரெக்டாக அந்த அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணிடணும் மேக்ஸிமம் சாப்பாடு யாரும் எந்த குறையும் சொல்லிட கூடாது சரியா ஏன்னா இப்போது நம்ம கரெக்டாக சொன்னால் தான் நம்மளுக்கு அடுத்து அடுத்து வரும் நம்மளுக்கு ஆர்ட்ரு

ஆ சரி ம் காலைலக்கு கம்மியாக காலைலக்கு அவ்வளோ பண்ண வேணாம் நம்ம சொன்ன ஆயிரம் பேருக்கு மட்டும் பண்ணால் போதும் மதியத்துக்கு தான் கொஞ்சம் கூட வருவாங்களாம்மா அவங்க இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க ஆ சரி சரி அந்த தாம்பூல கவரு எல்லாமே கரெக்டாக இருக்கா ரெடி பண்ணி வச்சிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்டாவே ரெடி பண்ணி வச்சிக்கோங்க சரியா ஆ சரி அந்த ஆ ரிசப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்ல கேர்ள்ஸை நல்ல ம மேக்கப் பண்ணி நல்ல அவங்களயே வந்து கடைசி வரைக்கும் ரிசப்ஷன்லே நிற்க வைங்க ஃபஸ்ட்டு யார் நிற்கிறாங்களோ அவங்களையே ரிசப்ஷன்ல நிற்க வைங்க சரியா ஆ சரி சரி நல்லா அவங்கள கவனிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி சாப்பாடும் பரிமாற்கிறதுக்கு நல்ல பார்க்க சொல்லுங்கள் யாரும் எந்த குறையும் சொல்ல கூடாது ஓகேவா

ஓகேம்மா தேங்க் யூ